சார் நான் இப்போது பிஏ முடிச்சுட்டேன் சார் தேர்ட் இயர் ஃபைனல் செம் முடிஞ்சுட்ருச்சு சார் ரிசல்ட்டு வரும் சார் ரிசல்ட்டு வந்தோன்னே ரிசல்ட் பார்த்துட்டு நெக்ஸ்டு நான் எம்ஏ பண்ணலாம் அதே காலேஜில் அரசு மகளிர் கலை கல்லூரி கிருஷ்ணகிரி காலேஜில் படிச்சிட்டுருக்கன் சார் அங்கேயே நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் போடலாம் அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் எங்கள் காலேஜ் வந்து என்னோடய அனுபவங்கள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் நல்லா அட்டாச்மண்டான நல்லா அவங்களா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க நல்லா சொல்லித்தருவங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள் நல்லா அப்புறோம் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா நடக்கும் அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன் காலேஜ் லைஃப் இப்போ நெக்ஸ்டு எம்ஏவும் அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறன் இன்னு நான் நிறைய அனுபவங்கள் கத்துப்பன் பார்ப்பன்னு நம்பிக்கை இருக்குது நான் மேலும் பிஎட்டும் படிக்கலான்ருக்கன் எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஏம் சார்